இப்போ வந்து நான் எனக்கு வந்து டிராயிங் அப்படிங்கிறதுல வந்து மேக்ஸிமம் பிளாக் அண்ட் வொயிட் டிராயிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து நான் பிளாக் அண்ட் வொயிட்டு பண்ணுற விஷியங்கள் எல்லாமே என் லைஃப்பில் வந்து நடந்த ஒரு நடக்காத விஷியத்தை வந்து தான் நான் பிளாக் அண்ட் வொயிட்டில் வந்து டிரா பண்ணுவேன் அட் தி சேம் டைம் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு சில டிராயிங்ஸ் அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப வந்து வெஸ்டன்னாக வரையிறன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வரஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்க டிராயிங்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது நான் வந்து மேக்ஸிமம் வந்து எனக்கு என் வாழ்க்கையில் நடக்காத ஒரு சில விஷியங்கள் எல்லாமே வந்து பிளாக் அண்ட் வொயிட் டிராயிக் கொடுத்துருப்பேன்